நடைப்பயணத்தின் போது எதிர்பாராத விஷயன்னா எனக்கு ஒரே விஷயம் தான் ஒரு நரி வந்துட்டு ஒரு ஆட்டை அடித்து இழுத்துட்டு போச்சு என் கண் முன்னாடியே நான் பார்த்தேன் எதிர்பாராத விஷயம் ஷாக் ஆன விஷயம் அதுதான் அப்புறோ மலை ஏறும் போது ஃபோட்டோ எடுக்கிறோனா செல்ஃபி ஸ்டிக்கை யூஸ் பண்ணி பார மேலே ஏரி நின்று எடுப்போ அண்ட் புல்வெளி சமவெளிகளில் நின்று எடுத்து போஸ்ட் பண்ணிடுவோம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் வாட்சப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ தான்